நாங்கள் வந்து ஒரு புதுசாக வீட்டு கட்டிருக்கேன் அந்த வீட்டில் வந்து நான் வந்து மயில் வரையனுனு எனக்கு ஒரு ஆசை மயில் வ வ வரைந்து அதில் வந்து கலைப்படமாக எதுனா ஒரு பழம் எதுனா பைண்டிங் பண்ணி வரையணும் அப்போலாம் ஒரு ஆசை அதை வந்து நான் வரையை ஆரம்பித்தேன் வரஞ் வரைகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சு அது வரைகிறேன் வரைகிறேன் வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அது ரொம்ப நாளாகி வரவே மாட்டுது ச்சீ போடா அப்படின்டு ஒருநாள் விட்டுப் போயிடுமா தெரியுமா மறுநாள் வரையணுனு ஆசைப்பட்றேன் திருப்பி போய் அதில் வரைகிறனா அப்படியே ஒரு ஒரு நாளாக தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி போய் வரைஞ்சிட்டு வரைஞ்சிட்டு வர்றனா அது வந்து எனக்கு என்ன பண்ணுறது அது வரைய வரைகிறேன் வரைகிறேன் அது எனக்கு வந்து ஸோ ஸோட்ட எனக்கு பிடிச்ச மாதிரி வரவே இல்லை சரி என்ன பண்ணுறதுனு நான் சரி ஒரு நாள் போய் திருப்பி வரையிவேன் அது வந்து எனக்கு பிடிக்கும் ஒரு பிடிக்கும் போது வரஞ்சிட்டு திருப்பி வந்து எனக்கு அது வந்து வரையணும் எனக்கு வந்து எப்போமே புதுவீடு சூப்பராக மயில் சூப்பராக அப்படியே அச்சு அசல் மயில் மாதிரியே இருக்கணும் அப்படிலாம் சொல்லி ஆசைனால தான் நான் வரையை ஆரம்பிச்சேன் ஃபஸ்ட்டு ஆர்வமாக நான் வரையை ஆரம்பிச்சேன் அப்புறம் போக போக போக அது வந்து எனக்கு வந்து வரவே இல்லை அங்கே அங்கே மிஸ்டேக் ஆகுது அங்ககே அங்கே இதுவாயிடுச்சு வேறே ஒரு இதுவில் இருக்கிறதுனால் வந்து நான் வந்து வரையை ஆரம்பிக்க அஞ்சு அதை விட்டுட்டேன் பாதியில் விடுத்து அதை ஏ ச்சீ போ அப்படி சொல்லிடேன் நான் அதோடய பாதியில் முடிச்சிட்டு வந்துடேன் அது வரைகிறதுக்கே எனக்கு இன்ட்ரஸ்டே போயிடுச்சு ஏன்னா நான் வரையும் போதே ஃபஸ்ட்டு நல்லா வரைஞ்சிட்டுருப்பேன் அது வராதுனால் நான் என்ன பண்ணிடேன் எனக்கு அது மேலே இருந்த ஆர்வம் போயிடுச்சு அதுக்கின்ற கலைபடமும் போயிடுச்சு அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த படத்தை வந்து பாதியோடைய நான் முடிச்சிட்டு வந்துடேன்